ஹலோ ஆ வணக்கம் சார் தொண்ட வலி கொஞ்சம் இருமல் இதாக இருக்குது அதுதான் தண்ணி சாப்பிடறதுல ஏதோ ஒத்துக்கலை போல் இருக்குது மாற்றி குடிச்சதில் ஆ தொண்ட கரரப்பாக இருக்குது சொல்லுங்கள் சார் ஆமாம் ஒரு தொண்டை கட்டிகிட்டு இந்த மாதிரி கனைக்கிற மாதிரி வருது அதனால் நான் கொஞ்சம் விக்ஸ் தடவுனே கொஞ்சம் இந்த கோல்டு கோல்டுல்ல அந்த மாதிரி இல்லை ஹோட்டலில் சாப்பிடதுல தண்ணி நான் வீட்டில் வந்து மினரல் வாட்டரு குடிப்பேன் இது வந்து நீங்கள் வந்து ஏதோ பைப் தண்ணி கேன் தண்ணி வச்சுட்டாங்க போலிருக்கு அது நமக்கு வந்து அந்த தண்ணி குடிச்சிலேருந்து தொண்ட கொஞ்சம் வலி இருக்குது முழுங்கும் போது வலிக்கிது இப்போ தான் தெரியுது இந்த நிறைய இது எப்படி சார் என்ன ஏதாவது மெடிசன் எடுத்துக்கலாம் டேப்லெட்டு பண்ணலாம்

ஆா லேசாக ஃபிவர் வர்ர ஒரு லேசாக அந்த அனத்தலாம் இருக்கும் இல்லையா கொஞ்சம் கண்ணு கலங்கிற மாதிரி அனத்தால இருக்குல்ல அந்த ஆமாம் இந்தந்த சிம்டம் வந்தாலே இந்த மாதிரி வரும் போட்டுதுக்கு தொண்ட வலி வந்துரும் போலிருதுக்கு ஆமாம் ஆமாம் ஆமாம் நல்லா தெரியுது எனக்கு அந்த முழுங்கும் போது ஒரு மாதிரி குத்தலாக இருக்குது இந்த ந முறுக்கு தின்னா எப்படி இருக்கும் அ மேலே முள்ளு முள்ளா இருக்கும்ல முறுக்கு அது சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நல்லா தெரியுது அது சரி நைட்டு ஆ தலை இருக்குது தண்ணி மாற்றி குடிச்சதுல ஆ இன்ஃபெக்ஷன் ஆகி வந்து வயிறு ம் வயிறுக்கு வந்து ஆமாம் கஷ்டமாக இருக்குங்க அதாவது காலை காலை நான் எப்போதுமே ஏழுஞ்சன்னே அந்த வெந்நீர் வச்சு உப்பு போட்டு அது கொப்புளிக்கிறது உண்டு அந்த மாதிரி கொப்புளிக்கும் போது ஆமாங்க காதுல் பண்ணுறது இந்த அங்கே உள்ளே அந்த வைரஸ் கிருமிகளெலாம் கொஞ்சம் அரெஸ்ட் ஆகும் நம்ம வழி இல்லாமல் கொஞ்சம் இதமாக இருக்கும் தொண்ட இந்த மாதிரி அது இனிமேல் நாளைலேந்து செய்வேன் சார் அதை அ எப்போவுமே நான் வந்து இரவு நேர ஆ இரவு நேரத்திலும் செய்வேன் காலை சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கதுக்கு முன்னாடி ஒரு முற அதே மாதிரி செய்வேன் அதே போல் வந்து காலை நேரத்தில் செய்வது உண்டு அது செய்கிற வரைக்கும் அந்த இந்த டிஸ்பென்ஸ் இது வராது இந்த பிரச்சினை வந்தால் கூட சரிய ஆகிடும் ம் ம் அந்த மெடிஷனை வாங்க ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஸ் ஆ ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார்

ஆ சரிங்க சார் கண்டெ் பண்ணங்க சார் ஓகே சார் ஆ கூட்டு வாங்க ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஓகே தேங்க்ஸ் சார்